மக்களெல்லாம் இப்போ பணத்தை நோக்கி ஓட ஆரம்மிச்சிட்டாங்க விவசாயம் பார்த்திங்களா எல்லா மிஷினால் மூலிமா தான் நடக்குது ஏன்னால் மக்களோடய உடம்புல வலுவில்லை நான் அந்த நெல் ராகி உளுந்து இதெல்லாம் வந்து கடையில் தான் வாங்குவேன் நம்ம நிலத்த வச்சிட்டு ஏன் கடையில் வாங்கணும் நிலத்துலே செஞ்சிக்கலாமே அப்படின் சொல்லிட்டு என்னோடய கொஞ்சம் நிலத்துலயே நான் வரப்பை சுற்றி பழங்களெல்லாம் நட ஆரம் பழவோட செடிங்களெல்லாம் நட ஆரம்மிச்சேன் மாதுளை மாம்பழம் இந்த மாதிரி கொய்யா இதெல்லாம் நட ஆரம்மிச்சேன் நெலம் வந்து காலியாக தான் இருந்தது அதில் என்ன செய்யலான் பார்த்தா ஒரு பக்கம் வெங்காயம் ஒரு பக்கம் உளுந்து அந்த மாதிரி எல்லாமே போட ஆரம்மிச்சேன் எனக்கு எல்லாமே கெடைச்சிது நெல்லுலேருந்து ரா ராகிலேருந்து எல்லாமே நானே விளஞ்சிக்க ஆரம்மிச்சேன் பஸ்ட்டு என்னோடய குடும்ப தேவைக்கு நான் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்றந்தான் நான் விற்கவே ஆரம்மிச்சேன் இதை பார்த்து பக்கத்து நிலத்துல இருந்தவங்க எல்லாமே கேட்டாங்க பரவாயில்லையே நீ எல்லாம் செய்கிறியே எனக்கும் உதவி செய் நீ சொல்லு நானா நாங்களும் அதே மாதிரி செய்கிறோம் அப்படின் சொல்லி எல்லோருமே கேட்க ஆரம்மிச்சாங்க எல்லோருமே என்னை வந்து கூப்பிட ஆரம்மிச்சாங்க